எனக்கு நட்சத்திரங்களை பற்றி கொஞ்சம் தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கு அது வந்து அப்பப்போ வந்து அந்த நட்சத்திரங்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்ருக்கும் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ராகு கேது நட்சத்திரமாக இருந்தா அவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயிசுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிர்ணும் அப்படின் சொல்லி சொல்வாங்க இல்லாட்டி வந்து தாமதம் ஆகிரும் அப்புறோம் வந்து சிம்ம ராசி நட்சத்திர இருக்கிறவங் சிம்ம ராசி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமாக நடந்துப்பாங்க அப்படின் வந்து சொல்லியிட்ருக்காங்க அது மாதிரி எனக்கு வந்து தெரியும்